ஒன்று ஆறு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எலுபது முப்பது ஒன்று ஆ ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி எட்டு மூணு பத்து ரெண்டாயிரத்து ஒன்று ஏழு ஒன்று ரெண்டாயிரத்து பதினெட்டு எட்டு ஒம்பது ரெண்டாயிரத்து இருபத்தி மூணு